இப்போது ஆடு பயிரானால் அஞ்சு மாதம் அப்போ வந்து குட்டி போடும் அந்தக் குட்டி வந்து நாம் வந்து பால் கொடுத்த உடனேயும் பிடிச்சு அடைச்சற வேணும் இல்லைன்னால் நாயோ அல்லது வேறு எதோன்னு கீழே கீது விழுந்து கை கால் போய்டும் அப்படி பராமரிப்பு பண்ணணும் ஆடுகளை மாட்டுக்கு வந்து பருவம் வந்து அடைஞ்ச உடனே பத்து மாசத்தில் கன்று ஈன்றும் கன்று போட்ட முற்போடு அதுக்கு வந்து பால் வந்து நம்ம ரெண்டு நாள் நல்லா பால் பீய்ச்சி நம்ம காய்ச்சி குடித்துக்கலாம் அப்புறம் வந்து கன்றுக்குட்டிக்கி அதிகமாக கொடுக்கலாம் அப்புறம் மீண்டும் வந்து பாலை வந்து விநியோகம் பண்ணலாம் ஊரில் யார் கேக்கறவகளுக்கோ அல்லது பண்ணைக்கோ ஊற்றலாம் அதுவும் அப்படி தான் வந்து கன்றுக்குட்டி வந்து அவுழ்த்து விட்டோமுனா கட்டுத்தாரையை சுற்றி குதி போட்டுக்கிட்டுப் போகும் அப்போது வந்து கீழே விழுந்துதுன்னா காலுக்கு காலும் முறிஞ்சு போய்டும் கீழே விழுந்து எதாவது தலை கிலை அடிபடும் அதை வந்து நாம் பாத்துக்கணும் எருமைக்கன்னு எருமையும் அதே மாதிரி தான் பத்து மாதம் ஆனாத்தான் பருவம் கண்டு பத்து மாதம் ஆனாத்தான் ஈனும் அது ஈனுனால் மாட்டுக்கன்றை விட அது கொஞ்சம் சாதுவானதாக இருக்கும் அது சாதுவானதாக இருந்தாலுமே நாம் அதே மாரி மாட்டுக்கன்றை எப்படி பார்த்துக்கறமோ அதே மாரி பார்க்கணும் இப்போ நாய் இருந்துதுன்னால் நாலு மாசத்தில் நாய் பருவத்திலிருந்து மறுபடியும் குட்டி போடும் குட்டி பல குட்டி போடும் அதை வந்து நாம் கிட்ட போக முடியாது கிட்டப் போனால் கடித்துப்புடும் அப்படி இருக்கையில் நமக்குத் தூரமாக இருந்து சோறு கீறு வச்சு அது கொஞ்சம் குட்டி பால் ஊட்டி கண் முழித்து பால் ஊட்டி சாப்பிட்ற அளவுக்கு வந்தவுடனே நாம் வந்து ஒன்றா நாம் வளர்த்தறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று குடுத்தடுலாம் நாயைப் பற்றி கோழியும் ஒரு பருவம் கண்டு முட்டை இடும் முட்டை இட்டு ஒரு இருவத்தி ரெண்டு நாள் அடை காக்கும் அடை காத்து குஞ்சு பொறிச்சுதுனால் அது வெளி வந்துடும் அதை வந்து நம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அதை வந்து கூண்டுலேயோ எதுலேயோ ஒன்றில் போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு அடைச்சு வச்சு அதுக்குத் தீனி எல்லாம் போட்டு மறுபடி வந்து வெளியே விடயில வந்து அதனுடைய தன்மை வந்து தானாக பொறுக்கிற அளவுக்கு வந்துடும் இது மாரி வந்து மிருகங்களை வந்து வளர்த்தணும் என்னோடய வந்து ஒரு நாய் ஒரு அஞ்சாறு கோழி வளர்த்திட்ருக்கறேன் அது அப்படித்தான் எல்லாம் ஒரு பருவத்துக்கு வந்துட்டிருக்குது அதை நான் பராமரிப்பு பண்ணிட்டிருக்கறேன்